நீண்ட நேரம் பயிற்சி அல்லது ஓர்க் அவுட் செய்யும் போது உங்கள் உடம்பில் நீர்சத்து வராமலும் ஊ ஊட் ஊட்சத்து இருக்கவும் என்ன செய்வீர்கள் நீச்சலடிப்பதற்கு முன் நாம் உணவு சார்ந்த முன்னெச்சரிக்கைகள் ஏதாவது பின்பற்ற வேண்டும் முன்னெச்சரிக்கைனா என்ன உடம்புல இப்போ நான் ஜென்ரலாக சைக்கிள் மிதிப்ப இப்போவும் சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் என் உடம்புல வேர்க்கும் என்ன வரும் பனிப் பெஞ்சாலும் தலையில் துண்டு போட மாட்டேன் அதுப்பாட்டில் இருக்கும் ஏதோ என் உடம்பு வாக்கு ஒத்துக்கிட்டு ஓடிகிட்டு இருக்கேன்